இப்போ வந்து தமிழுக்கு வந்து யாருமே முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க இப்போது வந்து நம்ம வெளியே எங்கே போனாலும் இங்கிலிஷ் தெரிஞ்சாகணும் இல்லைன்னா ஹிந்தி தெரியணும்னு சொல்லுறாங்க அப்போது தான் நிறைய வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ வெளியே தமிழ்நாட்டுலியே ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கூட அதாவது கம்பெனியில் ஏதாவது வேலைக்கு போனால் கூட எங்களோட இதை வாங்கி பார்க்குறாங்க நீ வந்து இங்கிலிஷ் படிச்சிருக்கிங்களா இங்கிலிஷ் பேச தெரியுமா இங்கிலிஷ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க உங்களுக்கு இங்கிலிஷ் தெரியுமா தெரியாதான்னு அதனாலையே தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கறதில்லைங்க இப்போது வந்து பாஸ் பேரண்ட்ஸ்ஸே வந்து பசங்களை வந்து இங்கிலிஷ் மீடியமில் வந்து நிறையா பேர் சேர்த்துறாங்க யாரும் தமிழ் மீடியமெலாம் சேர்த்தறதே கிடையாதுங்க இப்போ வந்து பேங்க்லியே கூட பேங்க்கு ரயில்வே ஸ்டேஷனில் கூட எல்லா இடத்துலையும் இங்கிலிஷ் வந்திருச்சுங்க இங்கிலிஷ்ஷு ஹிந்தி அந்தமாதிரி தமிழுக்கு வந்து தமிழ் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லைங்க